எங்கள் கிராமத்தில் இரநூறு குடும்பங்கள் விவசாயம் செஞ்சுகிட்டு வரோம் இந்த விவசாயத்துக்காரர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே யூரியா யூரியா போட்டு விவசாயம் பண்ணுறது யூரியாவை போட்டு விவசாயம் பண்ணுறதுனால அதை மக்கள் சாப்பிட்டா அது உடம்புக்கு சரியில்லாமல் இதாகுது அதனால் நான் முயற்சி செஞ்சு யூரியா போடாமல் உரம் மாட்டு சாணி ஆட்டு இது அந்த மாதிரி உரம் போடுற மாதிரி நான் எல்லோருக்கும் சொல்லி புரிய வச்சுருக்குறேன்